நான் ஒரு ஃப்ளிப்கார்ட்ல மொபைல் ஆர்ட்ரு பண்ணேன் அந்த ஆர்ட்ரு பண்ணதில் வந்து எனக்கு ஃஷேட்டிஸ் எனக்கு பிடிக்கலை ஏன்னா நல்லா இருந்துச்சு பட்டு கலரு எனக்கு பிடிக்கலை அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற மொபைல் வாங்கினேன் அப்போ அந்த மொபைல் வந்து முன்னாடி கால் என்ன சொன்னேன் கால் பண்ணி சொல்கிறதுக்காக கால் ப கஸ்டமர் ஹேர் கால் பண்ணதுக்கு அப்புறம் இதுவுமே எனக்கு மொபைல் நான் ஒரு கலரு ஆர்ட்ரு பண்ணேன் நீங்கள் ஒரு கலர் கொடுத்துருக்கீங்க எனக்கு எக்சேஞ்ச் பண்ணிக்கொடுங்க சொல்லிட்டு எக்சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னேன் அது ஒரு நெகடிவ் இது அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்திருச்சு ஆர்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஆர்ட்ருல வந்துருச்சு அதுக்கப்புறம் நல்லாயிருந்துச்சு மொபைலு தென் நம்ம நேர்ல போய் வாங்குகிறது பெஸ்ட்டு ஆன்லைன் ஆர்ட்ருது ரேட்டு வில கம்மி ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் நேர்ல போனோம்னா நம்மளுக்கு பிடிச்ச கலரு என்னென்ன ஸ்பெஷிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்து டிஃப் தேர்ந்தெடுத்து வாங்கலாம் ஆன்லைன்ல அப்படி இல்லை நம்ம ஃபோன்ல பார்த்து ஆர்ட்ரு பண்ணுறதான் அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்து ஒ ஒரு தடவை ஃபோன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுதான் அதனால் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போதே பார்த்து வாங்கணும் இதுதான் என்னோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்